தமிழ்நாட்ல முன்னடிலாம் யாருமே படிப்பறிவு இல்லாததுனால யாருமே அவ்வளோதா வாக்களிக்க வரமாட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருமே பன்னெண்டாவது வரையும் படிச்சுருக்காங்க அதனால எல்லாருமே வாக்களிக்க முன்னாடி வராங்க அதேமாரி பொதுக்கூட்டங்கள்லையும் கலந்துக்குறாங்க கலந்துக்கிட்டு அந்தந்த அரசியல் தலைவர்கள் என்னான்ன கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் என்ன நாட்டுக்கு செய்வோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏத்தமாரி மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க இவங்க யாருனாக்கா சரியான கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தமிழ்நாட்ல ஓட்டு போடுறாங்க அதிகமாக இங்கே பெரிய கட்சின்னு பார்த்தா அதிமுக திமுக தான் இப்போ வந்து திமுக தான் மு முதலமைச்சராக முக ஸ்டாலின் தானே இப்போ முதலமைச்சராக இருக்கார் அவர் சொன்ன கோரிக்கை எல்லாம் கொஞ்ச கொஞ்சம் நிறவேத்திருக்காரு இந்த வருஷம் இவர் எப்படி ஆட்சி செய்யிறாருன்னு பார்த்துட்டு இந்த அஞ்சு வருஷம் எப்படி அவர் ஆட்சி செய்யிறாருன்னு பார்த்துட்டு அடுத்தது திரும்ப வேறு யாராச்சும் புதிய கோரிக்கை வச்சால் அதுக்கு ஏற்றபடி மக்கள் ஓட்டு போடுறாங்க